கண்ணகி வந்து மதுரையை எரிச்சாங்கனு சொல்லி புக்கில் நான் படிச்சிருக்கேன் அந்த மாதிரி கண்ணகிக்கு வர அளவுக்கு கோபம் அந்த கோபம் கோபம் வருது கோபம் வந்தால் பிள்ளைங்களுக்கு எப்படி அடிக்கிறேனே எனக்கு தெரியலை அவங்க தப்பு பண்ணால் கண்ணகி மாதிரி கண்ணகி அளவுக்கு யாரும் இருக்கமாட்டாங்கள் கோவத்தை அந்த கண்ணகியோட ஒப்பிடும்போது கண்ணகி அளவுக்கு எனக்கும் கோபம் வருதுன்னு சொல்லுவேன்